ஆ ஆமாம் நீங்கள் ஆமாங்க நாங்கள் பூக்கடைக்காரவங்கதான் நீங்கள் ஆ ஆ ம் ம் சொல்லுங்கள் ம் ஆ உங் ம் ம் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணும்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற பூவை நம்ம கொடுத்துர்லாம் எந்த டிசைனில் வேணும் நம்ம கிட்டே மொத்தம் மூணு டிசைனிருக்கு ஹார்ட் ஷேப் இருக்குது அப்புறம் ரவுண்ட் ஷேப் இருக்குது அப்புறம் ஹார்ட்டும் ரவுண்டும் கலந்தமாதிரி ஒரு ஷேப் இருக்குது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னால் அதுக்கேற்ற பூ நம்ம கொடுத்துக்குலாம் இல்லை நீங்கள் வந்து இப்

ஆ கண்டிப்பாக பண்ணுறேங்க ஆ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் அந்த டிசைனு டிசைனுக்கான பூவை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம்லே அதுக்கு கேட்குறேன் பத்தாயிரத்திலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம கிட்டே இருக்குதுங்க டிசைனுக்கானது எல்லாமே ஆமாம் அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டீங்கன்னால் நம்ம அதுக்கான பூ எல்லாமே தயார் பண்ணலாம் எந்த டேட்டில் மேரேஜ்ஜினு சொன்னீங்க ஆ ஆ சரி ம் ம் நான் கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அதுதாங்க அதுதாங்க நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த டிசைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால் அதுக்கான ஃப்ளவரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் அதுக்காகதான் சொல்கிறோம் கண்டிப்பாக நம்ம நம்மளை நம்பி வந்தவங்கள என்றைக்குமே நாங்கள் கைவிட மாட்டோம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னால் நாங்கள் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம் நீங்கள் எந்த டிசைனில் வேணும்னு சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக ம் ம் ஆ கண்டிப்பாகங்க சரிங்க சரிங்க கண்டிப்பாக நான் தெரிஞ்சவங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு மூலயமா நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க தெரிஞ்சவங்கன்றதுனால நம்ம கூட குறைச்சி பார்த்து பேசிகிட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எங்களோடய பூக்கடை உங்களுக்கு என்றைக்குமே ஆறுதலாக இருக்கும் எல்லாமே நல்லமாதிரியாக பண்ணி கொடுக்கும் சரிங்க